ஹலோ ஐயா வணக்கம் ஐயா நான் பார்த்தீங்கன்னா மதுரை சோழன்வந்தான்லேந்து பேசுகிறேன் உங்க இசேவை மையத்திலிருந்து எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்ரு இருக்குது என்னோடய பையன் பார்த்தீங்கன்னா பத்தாவது படிக்கிறாரு அவர் வந்து இப்போ எஸ்எஸ்எல்சி எக்ஸாம் எழுத போகப் போகிறாரு அதனா அவரோடய ஆதார் கார்டும் என்னோடய ஆதார் கார்டும் கேட்டுருக்காங்க ரெண்டு பேற்றோட ஆதார் கார்டிலும் பார்த்தீங்கன்னா நேமை வந்து திருத் திருத்தம் பண்ணுறாப்புல இருக்குது கொஞ்சம் பேயருல வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது அதனால் உங்க கடையில் வந்தால் திருத்தம் பண்ணிக்கிறலாமா எத்தனை மணிக்கு வர்றீங்கய்யா ஆமாம் எம் பே ஆமாம் பேயருல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்து எக்ஸ்ட்டா இருக்குது அதை ரிமூவ் பண்ணணும் அதுக்காக தான் சரி உங்கள் கடைக்கு வந் ஆ சரி ஓகேங்க எத்தனை மணிக்கு இங்கே வர ஆ காலையில் சரிங்க காலையில் என் பையன் வந்து ஸ்கூலுக்குப் போயிருவான் சாயங்காலம் வந்தால் மாற்றிக்கிறவாங்க ஆ ஆ சரிங்க சரிங்க ஆ சரிங்க சரிங்க ஒரு ஆற்ர மணிக்குள்ளே நானும் என் பையனும் வ வந்தடுறோமுங்க வரும் போது என்ன ஆ சரிங்க ஆ சரிங்க ஆ சரி ஓகேங்க வந்தால் ஒரு அடுத்து எத்தனை நாள்லங்க நமக்குக் கிடைக்கும் ரிம இல்லை நம்ம வந்து இப்போ இப்போ எழுதிக் கொடுத்தோம்னு வைங்க அது எத்தனை நாள்லேங்க திருப்பி நமக்கு கரெக்டாக மாறி கிடைக்கும் ஆ சரி ஓகேங்க ஓகேங்க

ஆ சரி ஓகேங்க ஆதார் பிரச்சினை இல்லைங்களா வர்றேன் சரி ஓகேங்க ஆ சரிங்க சரிங்க சரி அப்போ ஓகேங்க நாளைக்குக் சாயங்காலமா ஒரு ஆறு மணி ஆ ஆ சரி ஓகேங்க வரும்போது அந்த ஆதாரில் இருக்கிற செல்லு கொண்டு வரணுமாங்க ஆ சரி ஓகேங்க அதுக்குதாங்க கேட்டேன் சரி வரும்போது நான் உங்களுக்கு கால் பண்ணிட்டு வர்றமுங்க ஆ சரி ஓகே நன்றிங்க